ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இருவத்தொம்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு